ஹலோ சார் நீங்கள் எல்லா ஆள் இருக்கீங்களா எலெக்ட்ரிக் ஷாப் தானே ஆ ஓகே நான் வந்து இப்போ வீடு கட்டிகிட்ருக்கேன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக சர்க்யூட் அமைக்கணும் அதுக்காக எனக்கு வந்து நிறையா ஒயரிங்ஸ் பண்ணுறத்துக்கான காஸ்ட் திங்க்ஸும் அப்புறம் அந்த ஸ்விட்ச் போர்ட் ஸ்விட்சஸ் எலக்ட்ரானிக் திங்க்ஸ் எல்லாமே வேணும் நிறையா தேவைப்படுது அதுதான் நான் உங்க கடையை பார்த்து ஓரளவுக்கு சொன்னாங்க நல்லபடியாக அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஆ ஓகே ஆ ஓகே நீங்கள் வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் நீங்களே பண்ணிக் கொடுத்துடுவீங்களா இல்ல அதுக்கு தனியாக நாங்கள் ஆள் போடணுங்களா ஆ ஓகே நீங்களே பண்ணிக்கொடுத்தா எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்குறேன் அதுக்கு எதும் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லை மொத்தமாக ஆ ஓகே ஆ ஓகே அது பண்ணிவிடலாம் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து திங்க்ஸ் எப்படி குவாலிட்டியாக தான் இருக்குதுங்களா இல்லை லோ குவாலிட்டிதானா எனக்கு வந்து ஹை குவாலிட்டி திங்க்ஸ் தான் வேணும் ஆ ஓகே அப்புறம் இந்த மோர் மோட்டர் ஆ ஓகே இந்த தனியாக மோட்ரு வைக்கிறத்துக்கு தனியாக ஸ்விட்ச் பாக்ஸ் எடுத்து சர்க்யூட்லேர்ந்து எடுத்து கொடுக்கணும் அதுவும் கொடுக்கலாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி தனியாக வச்சுப்பீங்களா ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறத்துக்கு ஆ ஓகே ஆ ஓகே ப்ராப்ளம் இல்லை நான் ஆடர் சொல்கிறேன் எடுத்துக்கிறீங்களா ரெண்டு ஒரு மெயின் ஸ்விட்ச் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு டூ வே ஸ்விட்ச் ஒன்று அப்புறம் ஒயரிங்ஸ் தேவையான ஒரு ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஒயர்ஸ் டூ ஃபேன் ரெண்டு பல்ப்பு அப்புறம் மோட்டருக்கு தனியாக தனியாக அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ஓகே அவ்வளதான்னு நினைக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வேறு என்ன வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம்

ஆ அதுவும் தேவைப்படும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு உங்க ஆளுங்களை அமுச்சு விடுங்க அமுச்சு விட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லட்டும் என்னென்ன தேவைப்படுன்ட்டு வந்து அமுச்சு விடுங்க இப்போதான் பாதி ஒர்க் முடிஞ்சிருக்குது நீங்கள் அமுச்சு விடுங்க அவங்க வந்து பார்த்து சொல்லிவிடுவாங்க ஆ ஆ ஓகே தேங்க்யூ